கலை மற்றும் கைவினை பணிகள் அப்படின்னு பார்த்தோனா வந்து இப்போலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கலை வந்து வந்துருக்குது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க அதனால்தான் அவங்களால வந்து வந்து ஒரு வெற்றிகரமாக வந்து முடிக்க முடியுது அவங்க நினைக்கிறத எப்படின்னு பார்த்தோனா வந்து இந்த கைவினை கையில் செய்கிறது அந்தமாதிரியான ஒரு விஷயோலான் வந்து இப்போ நிறைய பண்றாங்க கிரியேட்டிவிட்டிவாலான் இப்போ எதாவது கூடை பின்னுறது அந்தமாதிரியான விஷயங்கள்லான் வந்து இப்போ நிறைய பண்றாங்க இந்த காதுக்கு போடுற கம்மலு கழுத்துக்கு போடுற செயின் அந்தமாதிரியான விஷயம்லான் இந்த நிறைய பண்றாங்க இந்த ஓவியம் வரைஞ்சி எல்லோருக்கும் வந்து விற்பனை செய்கிறது இந்தமாதிரி நிறைய நிறைய பண்றாங்க இப்போ வந்து வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்றதால வந்து பெண்கள்லாம் என்ன பண்றாங்க இந்த ஊறுகாய் பொடி இட்லி பொடி அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கான சத்துமாவு அந்த மாதிரியான விஷயங்கள்லான் வந்து நிறைய பண்றாங்க நிறைய பண்ணி எல்லோருக்கும் வந்து விற்பனை செய்கிறாங்க விற்பனை செய்கிறதன் மூலிமா வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரிகிறது இல்லை இவங்க வந்து இதுலாம் விற்பனை செய்கிறாங்க இந்தளவுக்கு நல்ல இதாக கிடைக்கிது அப்படின்ற அளவுக்கு யாருக்கும் தெரியறதில்லை அது வந்து எதன் மூலிமா அவங்களுக்கு தெரிய வைக்கிறாங்கனால் வந்து இந்த யூடியூப் அந்தமாதிரியான ஒரு இணைய தளத்தில் வந்து அவங்க வந்து செய்கிறத வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அவங்க வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க அதில் அதில் இணைத்து எல்லோரும் பார்க்குற மாதிரி பண்ணி அவங்க வந்து அதை விற்பனை செய்கிறாங்க அந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா பண்றாங்க இவங்க வந்து எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு விதமான லிக்கியூடு அந்தமாதிரியான ஒரு எதுவும் வந்து இதில் வந்து சேர்க்காம நல்லா வீட்டு முறையில் செய்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து உணர்ந்து பார்த்து அவங்ககிட்ட போயிட்டு வாங்கி செஞ்சு பார்த்து நல்லபடியாக இருக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா இது வாங்கினா வந்து இவங்க கொடுக்குற காசுக்கு இது வந்து கரெக்டானதா அப்படின்னு வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்து வாங்கிட்டு போறதால் அவங்களுக்கு வந்து அது வந்து நல்லதாக தோணுது நல்லதாக தோன்றதால் திரும்பவும் வந்து வந்து அவங்க வாங்கணும் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்படுது அது வந்து காரணம் வந்து பார்த்தோனா இந்த கைவினை செயல்கள் வேலைகள் கலைகள் இதன் மூலிமாதான் அவங்க வந்து நிறைய வந்து பயனுள்ளதாக வந்து பயனுள்ள நேரமாக வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து வச்சுக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு கலை இருக்கும் அதை பயன்படுத்தி அவங்க வந்து முன்னேறுவாங்க வாழ்க்கையில் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த யூடியூப் வந்து அதுக்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதில் வீடியோ வந்து எடுத்து போடறதால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே வந்து தெரிய வருது இவங்க இந்தமாதிரி செய்கிறாங்க இந்தமாதிரி செஞ்சால் நாலு பேர் வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்டு அவங்க வாங்குகிறமாதிரி பண்றாங்க இன்னொன்று இந்த ஆன்லைன் பர்ச்சசிங் அந்தமாதிரியான விஷயோலான் வந்து இவங்க வந்து ஒரு முறையான ஒரு இவங்க செய்கிறது வந்து ஒழுங்கான முறையில் செய்கிறாங்கன்ற ஒரு ஒரு சர்டிபிகேட் வாங்கி அவங்க பண்றாங்க அந்தமாதிரி பண்றதால் எல்லோரும் நம்புகிறாங்க இவங்க வந்து சுத்தமாக செய்வாங்க சுகாதாரமாக செய்வாங்க இவங்க கிட்ட வாங்கலாம் இவங்க கிட்ட வந்து இந்த சர்டிபிகேட்லாம் இருக்குது அப்போ வந்து ஆரோக்கியமான முறையில்தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுது அதனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த யூடியூபு இந்தமாதிரி ஆன்லைன் பர்ச்சசிங் அந்தமாதிரியானதுலான் இவங்க வந்து யூடியூபில் பார்த்துட்டு ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இல்லை அவங்க வந்து வீட்டில் வந்து கூட என்ன ஏதுன்னு விசாரித்து கூட அவங்க நேரில் பார்த்து கூட வாங்கிக்கலாம் இந்த கலைகள் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லோருமே வந்து இப்போ நிறைய பேர் இந்தமாதிரி தான் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டு சூழ்நிலையும் இந்தமாதிரி இருக்குது அப்படின்னும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கனால் இந்தமாதிரி ஒரு கலை அந்தமாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மளோடய கைத்தொழில் மாதிரி இந்த முறுக்கு அந்தமாதிரி குடிசை தொழில்மாரிலாம் பண்றாங்க நிறைய பெண்கள் இதலாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்றாங்க வந்து பாரம்பரியமான முறையில் பண்ணுவாங்க வீட்டில் பண்ணால் எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களே வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க இப்போ பார்த்தோனா எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வந்து வீட்டிலயே வந்து முறுக்கு ரவா லட்டு இந்தமாதிரி எல்லாம் செஞ்சு அவங்க வந்து கடைங்களுக்கு கொடுக்கறதால மக்கள் வந்து அதிக அளவில் வாங்கறாங்க அது எதுக்காக வாங்கறாங்கனா அதை வந்து பாரம்பரியமானது இதெல்லாம் வந்து இப்போ வந்தது இல்லை இது அப்போலேந்தே இருக்குது வீட்டில் செய்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லோரும் நம்பி நல்லாதாருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கு அவங்க சுத்தமாக செய்வாங்கன்றதால் இப்போ வந்து அந்தளவுக்கு நிறைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிடுச்சு அவங்களுக்கு நான் வந்து நானும் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்தமாதிரி அது வந்து அவங்களோட திறமைதான் அவங்களோட கலை அந்தமாதிரியான விஷயத்தால தான் இவங்க வந்து இப்போ வந்து முன்னேறி இருக்காங்க நிறைய பேருக்கு அது உதவியாகவும் இருக்குது ஒருத்தர்ஒருத்தருக்கு இதலாம் செய்யத்தெரியாது குழந்தகளுக்கு பண்ணி கொடுக்க தெரியாது அதனால் இதன் மூலிமா வந்து அவங்க வந்து வாங்கி குழந்தகளுக்கு வந்து சாப்பிடவோ அந்தமாதிரியோ பண்ணி கொடுப்பாங்க நான்லாம் கூட குழந்தைக்கு வந்து இந்த சத்துமாவு ரெடி பண்றது அந்தமாதிரி இந்த பருப்பு வகைகள்லாம் சிறுதானியம்லாம் போட்டு ரெடி பண்றது அதலாம் நானே வந்து யூடியூபில் பார்த்து இதேமாதிரி பண்ணி யூடியூபில் போட்டிருக்காங்க அதலாம் பார்த்து நானே வீட்டில் பண்ணேன் கடையில் வாங்கி வாங்கி கொடுத்தப்போ அந்தளவுக்கு குழந்த குடிக்கல ஆனால் வீட்டில் நானே அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நானே செய்யும்போது குழந்த வந்து நல்ல நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிக்கிறாள் குடிக்கிறதுனால் அவளுக்கு வந்து எனெர்ஜியாகவும் இருக்குது நல்லா வெயிட்டும் அதிகமாகுறா அதனால்எப்பையுமே நம்ம வந்து வீட்டு முறையில் செய்கிறது அதேமாதிரி நம்மளோடய திறமை அது அந்தளவுக்கு நம்ம திறமையை வந்து வெளி காட்டுறதும் கூட அது அதனால வந்து நம்ம எப்போயுமே இந்தமாதிரி விஷயத்த வந்து நம்ம எப்போயுமே வந்து விட்டு கொடுக்கவும் கூடாது அதை வந்து பயன்படுத்திக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு இப்போ இவங்க கிட்ட நம்ம வாங்குறோனால் அதை நாலு பேருக்கு வந்து சொல்லணும் இந்த இடத்துல நல்லா இருக்குது வாங்குங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து ஆ ஓகே அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்களும் இன்னும் நாலு பேருக்கு சொல்லுவாங்க இந்த திறமை வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது ஏன்னா வந்து உண்மையாக செய்கிறாங்கன்னுபோது இதுதான் என்னோடய கருத்து